வில்லேஜ் பள்ளிகளை விட நகர பள்ளிகள் வந்து பரவாயில்லை வில்லேஜ் பள்ளியில் வந்து சொ சொல்லித்தர இது வந்து கம்மியாக இருக்குது கவர்ன்மெண்ட் இதில் சம்பளம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பசங்களுக்கு வந்து சரியாக போய் சேர்வது இல்லை ஆனால் டவுனில் வந்து கவர்ன்மெண்ட் ஸ்கூல் அது தனியார் ஸ்கூல்லெலாம் நல்ல சம்பளம் குறைவாக இருந்தாலும் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க இன்னிக்கு வந்து இது மற்ற ஸ்கூலை விட இப்போ இருக்கிற பத்து பன்னெண்டாம் வகுப்பு பசங்களுக்கெலாம் வில்லேஜில் படிக்கிற பசங்களுக்கெலாம் கிராமத்தில் படிக்கிற பசங்களுக்கெலாம் சரியாக புரிய மாட்டேங்குது எது சொன்னாலும் தெரியலன்கிறாங்க அது நகரத்தில் படிக்கிற பசங்களுக்கு எல்லாமே தெரியுது ஓரளவுக்கு பரவாயில்ல சொல்லிக் கொடுக்குறதும் பரவாயில்லையாக இருக்குது கிராமத்தை விட நகரத்தில் இருக்கிற பள்ளிகள் பரவாயில்லை ஒப்பிடும் போது பரவாயில்லை